நான் வந்துவிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் பிரியாணி வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் பட் ஆனால் அது ஒரு தடவைக்கூட கரெக்டா பெர்ஃபக்ட் பிரியாணி வந்ததே கிடையாது ஏதாவது ஒரு இன்க்ரிடியண்ட்ஸ் வந்துட்டு மிஸ் ஆகிரும் தண்ணி அதிகமாக போய்ரும் தண்ணி கம்மியாக வந்துடும் மசாலா அதிகமாக போய்ரும் மசாலா கம்மியாக வந்துடும் இந்தமாதிரி ஏதாச்சும் ஒன்று சொதப்பலாகிரும் ஸோ அதுதான் நான் வந்து ரொம்ப பட் ஆனால் நல்ல பர்ஃபெக்ட் பிரியாணி செய்யணும்னு ரொம்ப ஆசை பட் ஆனால் செஞ்சது வந்துட்டு ஒழுங்காகவே வந்தது கிடையாது அது ஏன் கஷ்டம்னா அதில் எல்லா ஐட்டம் எல்லா இன்க்ரிடியண்ட்ஸும் கரெக்டாக போடணும் ஒன்று மிஸ் ஆனாலும் டேஸ்ட் மிஸ் ஆகிருது அதனால் அது எல்லா இன்க்ரிடியண்ட்ஸ் சேர்த்தாலும் பட் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருது அதனால் இது ரொம்ப கஷ்டமாயிருக்கு செய்கிறதுக்கு செய்யணும்னு ஆசை செய்வேன்